என் வாழ்க்கையில் சமையலில் வந்து பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டோம்னால் என் எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்பா அப்பா வந்து நிறைய பண்ணுவார் அம்மா அம்மா ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுவாங்க அதை வந்து எல்லா விதத்துலேயும் அவங்க காய்கறி அரிஞ்சு கொடுக்குறதுல இருந்து எல்லாமே எல்லாமே எனக்கு எனக்கு பக்கபலமாக இருப்பாங்க